ஹலோ வணக்கம் மேடம் நாங்கள் காரிமங்கலம் பக்கம் தெள்ளம்பட்டி கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் எங்களுக்கு உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் மேடம் அதுக்கு கொஞ்சம் எனக்கு டீட்டைல் கிடைக்குமானு கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டேன் என் பொண்ணுக்கு அவள் டென்த் படிக்கிறாள் ஸ்கூல் வந்து ஸ்காலர்ஷிப் பணம் வருது இல்லைங்களா அது வந்து அக்கௌண்ட்டில் தான் போடு வேண்ங்றாங்க அதுக்கு தான் சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன வேணும் எங்களுக்கு பேங்க் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு கேட்குறேன் அதுதான் என்ன வேணும்னு கேட்குறேன் உம் ஐடென்ட்டி கார்டு இது ஐடென்ட்டிங்றோம் ரேஷன் கார்டெல்லாம் வேணுங்களா சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே வந்து ஏடிஎம் எதுனால் கிடைக்கும் கொடுத்துருவீங்களா உடனே அப்படிங்களா

சரிங்க மேடம் அப்படினால் சரி பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன் உம் சரிமா